ஆ ஹலோ ஆ குட்மார்னிங் என்ன க்ளாஸ்லாம் எப்படி போயிகிட்டுருக்குது ஆ ஓகே ஸ்டூடண்ஸ் எல்லாம் ஒழுங்கா டிசிப்பிலினாக இருக்காங்கள்லே யாரும் எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணலல்ல ஆ ஓகே வேறு ஏதும் பசங்களாம் ஒழுங்கா படிக்கிறாங்களா ஆ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக கோச்சிங்லாம் கொடுத்து ஒழுங்கா ஸ்டெடிலான் கண்டெக்ட் பண்ணி ஒழுங்கா படிக்க வையுங்க வேறு பசங்களாம் என்ன டிசிப்பிலினா இருக்காங்கள்லை ஹேர்கட் எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு வராங்கள்ல அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணிணாங்கனா அவங்கள்ட்ட இந்தமாதிரி டீசிலாம் கிழிச்சு கொடுத்துருவேன் ஒழுங்காக படிக்காட்டினா பனிஷ்மண்ட்லாம் ஹெவியாகருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்களையும் டிசிப்பிலீனாக கண்ட்ரோலாக வையுங்க நம்ம க்ளாஸ்ன்னு மட்டும் பார்க்காதீங்க மற்ற க்ளாஸ்க்கும் நீங்கள் போகிற எல்லா க்ளாசுக்குமே டிசிப்பிலினாக ஒழுங்கா மிஸ்பிஹேவ் பண்ணாமல் ஒழுங்கா நடந்துக்கிறமாரி பார்த்துக்கங்க ஆ அவங்க சொன்னாலும் நீங்களும் கொஞ்சம் கேரெடுத்து அவங்களையும் கொஞ்சம் டிசிப்பிலீனா வச்சுக்க பாருங்க அந்த க்ளாஸ் பசங்களையும் ஆ தாராளமாக அவங்க பேரன்ட்ஸை கூப்டு பேசுங்க அடுத்து ஆஃபேலி எக்ஸாம் எப்போ வைக்கிறதாக டைம்டேபுள் ஏதும் கொடுத்திருந்தனே பார்த்திங்ளா ஆ ஓகே ஸ்டெடிலாம் ஈ ஃபோரோ க்ளாக்கு க்ளாஸ் முடிச்சு விடாமல் ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வரையும் ஸ்டெடி வச்சு ஸ்பெஷல் க்ளாஸ் வச்சு விடுங்க ஆ அது இன்னைலேருந்து அனோன்ஸ் பண்ணிடலான் பசங்களாம் ஹேர்கட்லாம் எல்லாம் ஒழுங்கா வெட்டிகிட்டு வரணுன்னு சொல்லுங்க டிசிப்பிலீனாக இருக்கணுன்னு சொல்லுங்க ஸ்டெடீஸ்லெலான் நல்ல கான்சன்ரேட் பண்ண வையுங்க ஆ இந்தவாட்டி நம்ம ஸ்கூல் தான் இருக்கிறதுலே டிஸ்ட்ரிக் ஃபஸ்டு வரணும் அந்தமாதிரி நீங்கள்தான் நல்லா ஸ்டெடீஸ்லெலான் நல்லா கோச்சிங்லலாம் நல்லா நிறையா கொடுக்கணும் ஆ ஓகே வேறு எதுவும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைல க்ளாஸில் ஆ ஓகே ஆ ஓகே இந்த மந்த்து க்ரெடிட் ஆகிடும் ஆ ஓகே வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைல்ல ஆ ஓகே